ஹலோ ராமசாமி கட்டிட மேஸ்திரியா ஆ ஓகே சார் அதில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியல கொஞ்சம் நம்ம அந்த வீட்டு வேலையில் பாதி கொஞ்சம் குறை இருக்குது அதெல்லாம் செய்யணும் அது பண்ணணும் அதுதான் காம்பௌண்ட் சுவர் கட்டணும் இப்போ அந்த நேரம் ஆரம்பித்த பொழுது இருந்த விலைவாசி எல்லாம் கம்மி இப்போ வந்து விலை ரேட் எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல

ஆமாங்க ஆமாங்க ம் ஆமாங்க அது வந்து ஆ கொஞ்சம் பண்ணி கொடுத்திங்கன்னா பரவாயில்ல சரி அந்த செ ஆ ஆமாங்க அதுதான் அந்த செங்கல் அடிக்கிறது என்ன ஆகுது மணலுக்கு ஜல்லிக்கெலாம் எவ்வளோ ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு எஸ்டிமேட்டு சொல்லுங்க

ஆ அப்படிங்களா ஆ ஆ ஆ அப்படி கூலியே ஆயிரம் ருபா ஆகி போச்சா ஓகே அதாவது எல்லாமே ம எவ்வளோ தான் ரேட் ஏறினாலும் நம்ம அதை செஞ்சு தானே ஆகணும் வீட்டுக்கு ஆ ஆ ஆ சரிங்க அப்போது சரி என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் அதாவது எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படிங்களா சரி நீங்கள் நன்கு அதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க சரி